எங்கள் வீட்டில் ஒரு பத்துக்குப் பதினாறு ஒரு எடம் காலி இடமா வச்சி அதில் செம்மண் எல்லாம் போட்டு கொஞ்சம் சின்னத் தோட்டமாக நாங்கள் வந்து மெயின்டென் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பப்பாளி மரம் வச்சிருக்கோம் வாழ மரம் மூணு மரம் வாழ மரம் வச்சிருக்கோம் அப்புறோம் கொய்யா மரம் ஒன்று இருக்குது அப்புறம் சப்போட்டா மரம் ஒன்று இருக்குது அப்புறம் அதுவா ரோஸ் செடி ஒரு நாலு செடி வச்சிருக்கோம் நாலு செடி ரோஸ் செடி வச்சிருக்கோம் அது அது பாவக்காய் பந்தல்மாதிரி போட்டுவிட்டிருக்கோம் ஜாதிமுல்லைக்கொடி ஒன்று வச்சிருக்கோம் அப்புறோம் சுரக்காய் சுரக்காய் இப்போ தான் போட்டிருக்கோம் அது இன்னும் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது பீர்க்கங்காய் செடி இருக்குது மாதுளம்பழம் செடி இருக்குது அது இல்லாமல் வந்து கீரை விதைகள்லாம் வந்து ஒரு ஓரமாக கொஞ்சம் ஒரு பாத்தி மாதிரி போட்டு வீ கீரை விதைகள் எல்லாம் போட்டிருக்கோம் அது வந்து வீட்டுக்கு தேவையான கீரைகளை நாங்கள் வந்து வெளியில வாங்குறது இல்லை சுக்கிட்டி கீரை போட்டிருக்கோம் அப்புறம் அது இல்லாமல் வந்து தண்டங்கீரை செடி இருக்குது அது இல்லாமல் சிறுகீரை விதைகள் கொண்டாந்து போட்டிருக்கறோம் அது வளர்ந்துருக்குது அன் அப்புறம் வந்து லைன் கீரைனு சொல்லுவாங்கள்ல அது அப்படியே பந்தல்ல படற மாதிரி மேலே தூக்கி விட்டிருக்கறோம் அதுவும் படர்ந்துட்ருக்குது ஆனால் அந்த கீரைகளை நான் வந்து வெளியில காசு கொடுத்து நாங்கள் வாங்குறதே இல்லைங்க பீர்க்கங்காய் வந்து நாங்கள் மேலே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க கீழே நாங்கள் இருக்கோம் ரெண்டு ஃபேமிலிக்குமே வந்து பீர்க்கங்காய் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் செய்கிறமாரி வந்துடும் பாவக்காயும் அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் எடுத்துக்குவோம் அவங்களும் எடுத்துக்குவாங்க நாங்களும் எடுத்துக்குவோம் அப்புறம் அது மெயின்டென் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரில காலையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் விட்டுருவோம் தண்ணீர் விட்டுருவோம் ஆனால் காலையில் வந்து அந்த காய்களை பறிக்கப்போகும்போது கொசு பூச்சிகள் இந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும்லங்க அதெல்லாமே நிறையா இருக்கும் அதுக்காக வந்து தன் காலையில் அதிகமாக போகமாட்டோம் காலையில் பூச்சியெலாம் அவ்வளோ கொசுகள் இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் இயற்கை உரம் மட்டுந்தான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வீட்டில வேஸ்ட் ஆகுற காய்கறிகள்லாம் இருக்குமில்லைங்க வேஸ்ட் ஆகுற காய்கறி நாங்கள் கட் பண்ணுற காய்கறிகள் அது எல்லாமே வந்து அந்த செடிக்கு பக்கத்லேதி மண்ணு இருக்குது மண்ணுக்குள்ளையே ப மண்ணை கொஞ்சம் எடுத்து அதுக்குள்ள அந்த வேஸ்டெல்லாம் போட்டு மூடி விட்டுருவோம் அதுவே வந்து எங்களுக்கு உரம் மாதிரி இருக்குது வேற எந்த உரம் கடையிலேலாம் வாங்கி நாங்கள் போடுறதில்ல பெரும்பாலும் உரமே போடுறதில்லைங்க அந்த பூச்சி வந்து பூச்சி மட்டும் இருக்கிறக்காக இந்த எறும்பு மருந்து இருக்குமில்லைங்க அது மட்டும் கொஞ்சம் துணியில் கட்டிவிட்டு அந்த பூச்சி செடிகள்ல உள்ள அந்த அஸ்வினினு சொல்லுவாங்கள்லங்க அதுக்கு மட்டும் கொஞ்சம் தூவி விடுவோம் மற்றபடி வெளியே உரக்கடையில் இருந்துலாம் உரம் வாங்கி போட்டதில்லை எங்கள் வீட்டிலையே இயற்கை உரம் மாதிரி பண்ணிப் போட்டுகிட்டு இருக்கோம் அதனால தோட்டத்தை நாங்கள் நல்லா மெயின்டென் பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் அதிகமாக வந்து காய்கறிகள் நாங்கள் வெளியில வாங்காத மாதிரி பாத்துக்கணும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணனுட்டு ஆசை இருக்குது அந்தளவுக்கு அது ஏ நாங்கள் பெருசு பண்ணி கொண்டு வந்துடுவோனு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அவ்வளோ தாங்க